கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டி எப்போ நடத்துவாங்கன்னால் இந்த பொங்கல் திருவிழா அல்லது கோவில் திருவிழாக்கள்லாம் நடக்கும்பொழுது இந்த விளையாட்டு போட்டிகள் வந்து நடக்கும் இந்த விளையாட்டு போட்டிகளில் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி ஈக்குவலாவே கலந்துப்போம் அப்படி கலந்துக்கும்பொழுது என்னாகும்னாக்கா கபடி கொக்கோ வாலிபால் லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு அதுமாதிரி உறியடிச்சி உறி உறி அடிக்கிறது இதுமாதிரி நிறைய போட்டிகள் வந்து நடக்கும் அந்த போட்டிகள்லலாம் அவங்க ஒரு ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்கள் அப்படினாக்கா ஒரு தனி தனி நபர் வந்து கலந்துக்கிறாங்கள் அப்படினாக்கா அவங்களுக்கு வந்து அந்த விளையாட்டின் மீது அந்த போட்டியின் மீது ஒரு ஆர்வம் வரும் அப்படி ஒரு ஆர்வம் வரும்பொழுது என்னாகும் அப்படின்னாக்கா அவங்க ஸ்கூல்ல நடக்கின்ற போட்டியில் வந்து அவங்க கலந்துப்பாங்கள் அவங்க கலந்துக்கும் போது அவங்க கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கள் அவங்க வின் பண்ணாங்கன்னால் டிஸ்டிக் லெவல் போக முடியும் அடுத்து ஸ்டேட் லெவல் போக முடியும் இந்த மாதிரி வே வா ஒரு ஒரு ஸ்டேஜ் போயிட்டு அவங்க வின் போது அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலம் ஒரு நல்ல கல்வி வாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடச்சிச்சி அப்படினாக்கா அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அதுதான் வந்து கிராமப்புற சமூகங்களில் விளையாடுறதன் மூலம் ஒரு தனி நபர் வந்து தன்னோடய திறமைகளை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் வந்து மேலே மேலே வெற்றி அடைய முடியும் இதுமாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தரு இருக்காரு அவரு கபடி ப்ளேயரு அவர் சின்ன வயசுலயே நல்லா கபடி விளயாடுவாரு அது மூலமா அவங்க ஆசிரியர்கள் வந்து அவரை அடையாளம் கண்டு அவருக்கு கபடியில் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணாங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணது மூலம் அவரு என்ன ஆகிடிச்சி அப்படினாக்கா அவர் டிஸ்டிக் லெவல் ஸ்டேட் லெவலுக்கு தயாரானார் ஆகிட்டு அவருக்கு அப்போது போலீஸ போலீஸ் ஆஃபீஸரா இப்போது அவர் இருக்காரு நல்ல இடத்துல அவரு ஒர்க் பண்ணுறாரு அப்படினாக்கா காரணம் அவர் வந்து அவருடைய படிப்பின் உடைய மார்க் மதிப்பெண் பிளஸ் அவரு விளையாடிய அந்த விளையாட்டினுடைய ஸ்போர்ட் கோட்டானு தான் நான் சொல்லுவேன்